ஆ சந்தியா ஸ்டேஷ்னரி ஷாப்பா ஓகே எனக்கு சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் புக்கும் தேவைப்படுது அந்த உங்கள் உங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பை நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் வடபழனில தானே இருக்குது வடபழனில எந்த லொக்கேஷன் மேம் எந்த மெயின் ஏரியாலயா சரி ஓகே சரி ஓகே எனக்கு ஆ சரி எனக்கு வந்து நான் டிஎன்பிசி கு குரூப் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறேன் ஸோ அது ரிலேடடாக எனக்கு குரூப் ஃபோகும் குரூப்பு ஒன் அண்ட் டூவும் வேணும் ஸ்டாக் அவைளபுள்லாக இருக்கா

ஓகே

எனக்கு வந்து இந்த ஔவையோடதும் இருக்கா ஓகே எனக்கு புது அறிவியல் அந்தமாதிரி கொடுங்க ஸோ அது ரிலேட்டடாக தான் ஸர்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

ஆ ஓகே ஓகே டென் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிணா ஒரு டென் புக்ஸ் எவ்வளோ ஆகும் மேம் சவன் தௌசண் கிட்ட வருமா ஓகே ஓகே டென் புக்ஸ் இப்போ கன்ஃபார்மாக அவைளபுள்லா எடுத்துக்கிறேன் பர்தர் புக்ஸ் எதாவது தேவைப்பட்டுச்சினா எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் கேட்டுட்டு உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வேணுணா நான் ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ புக் வேணும் என்னென்டு இதான் உங்களோடய வாட்ஸ்அப் நம்பரா ஆ சரி ஓகே ஓகே இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கா மேம்

ஓகே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிணா எதாவது டிஸ்கவுண்ட் பண்ண சான்ஸஸ் இருக்கா வேறே இன்னும் கம்மியாக டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு ம் அப்படியா சரி ஓகே மே நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க லொக்கேஷன் என்னென்டு நான் வந்து நாளைக்கு வந்து நேரில் வந்து பார்க்குறேன் மேம்